விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல்வி வேலைவாய்ப்பு இது ரெண்டுமே கொஞ்சம் கம்மியாதா இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கனா இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நல்லா படிச்சிருந்தாலுமே கூட நல்ல வேலை கிடைக்கல அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்காக வந்து அவங்கள மேலே கொண்டு வரணுட்றதுக்காக இளைஞர் மேம்பாடு திறன் மேம்பாடு அந்த மாதிரி வந்து நிறையா ஸ்டார்ட் பண்ணி அங்கே வேலை செய்கிறவுங்களுக்கு வந்து டூரிஸ்டுக்காக டூரிஸ்ட் அனுப்புறது அவங்களுக்கு கார் ரெடி பண்ணி கொடுக்குறது சாப்பாட்டுக்கு மானியம் வழங்குறது இந்த மாதிரி நல நல்ல திட்டங்கள்லாம் வந்து கொண்டு கொண்டு வந்துருக்காங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டில்